ஹலோ மேம் ஹலோ மேம் நான் சாந்தா பேசுகிறேன் மேம் என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு மேம் பீட்டீ ப்ரியடில் எப்படி மேம் ஐடி கார்டு திருப்பி வாங்கிறது மேம் ஐடி கார்டு கழட்டி வச்சுட்டு தான் மேம் எல்லோரும் விளையாட போவோம் அப்போது வந்து அகைன் விளையாடிட்டு வந்து பார்க்கும் போது காணாமல் போயிடுச்சு பிட்டீ சார்ட்ட கேட்டேன் எப்படி ஐடி கார்டு வாங்கிறதுன்னு போய் ப்ரின்ஸிபல் சார்ரை கேட்க சொன்னாங்கள் நேற்று தான் மேம் காண அடைஞ்சிது ஆமாம் பீட்டீ சார்கிட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் மேம் ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க சொன்னாங்கள் அவங்க நான் வந்து எலக்ட்ரிக்கல் டிப்பார்ட்மென்ட் மேம் ஃபாக்கள்டிட்ட சொல்லிட்டேன் மேம் ரெண்டு பேர்கிடயுமே இன்ஃபார்ம் பண்ணிணேன் அப்ரமேட்டுக்கும் தான் அவங்க வந்து ப்ரின்ஸிபல் மேம் போய் பார்க்க சொன்னாங்கள் கேட்க சொன்னாங்கள் அதனால் தான் மேம் மேம் எல்லோருமே வரையும் மேம் எல்லோருமே ஒன்றா தான் மேம் கழட்டி வச்சுட்டு போனோம் வந்து பார்த்தா என்னோடது மட்டும் காணோம் மேம் சாரி மேம் ஆமாம் மேம்

ஓகே மேம் அது மட்டும் கொடுத்தால் போதுமா மேம் வேறு ஃபாக்கள்டி லெட்டர் எழுதி தரணுமா உங்கள்கிட்ட மட்டும்

ஓகே மேம் ஓகே அதுவரைக்கும் மேம் உள்ளே அலோ பண்ண மாட்டங்களே கேட் கிட்ட ஐடி கார்டு இல்லைனா அதுக்கு எதாச்சும் லெட்டர் எழுதி வாங்கிட்டா காமிச்சா விடுவாங்களா சரிங்க மேம் தேங்கி யூ மேம் தேங்கி யூ ஸோ மச் மேம் ஓகே மேம்